ஓகே மேடம் இப்போ வந்து இந்த ஆப்பிள் ஒரு மொபைல் வந்துருக்குல மேடம் அது உங்கள் கம்பெனியில கிடைக்குமாங்குலா ஓகே மேடம் எனக்கு வந்து ஒரு எயிட் ஜீப்பிலருக்கிற மாதிரி ஒரு ஒன் டுவெண்ட்டிக்குள்ளே லேக்கில் முடியிற மாதிரி பாருங்கள் அதுக்குள்ளே ஓகே மேடம் இப்போ நாங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணலாமா மேடம் இல்லை நேரடியாக உங்க கடைக்கு வரணுமா ஓகே மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் வேறு வேறு என்னென்ன மேடம் கம்பெனி ஐட்டங்கள்ஸ் இருக்கு ஓகே மேடம் சாம்சங் வந்து என்ன மாடல்ஸ்சிருக்கு நியூவாக என்ன லான்ச்சாகியிருக்கு ஓகே மேடம் ஓகே மேடம் நான் ஒரு ஆஃபனவரில் நான் வந்து நீங்கள் வாட்ஸப்பில் உங்கள் கடை இருக்கிற அட்ரெஸ் அனுப்பி வையுங்க ஓகே மேடம் ஆஃபனவரில் நான் அங்கே வந்து நேர்லையே பார்த்தே வாங்கிக்குறன் ஓகே மேடம் ஓகே தேங்க் யூ ஃபார் காலிங் தேங்க் யூ தேங்க் யூ